நாங்கள் கோழி வளர்த்துட்ருந்தோம் முன்ன கோழியை ஒரு அர டஸன் இருந்துச்சு கோழி அது வழுக்கும்போது அது முட்டையிடும் டெய்லி ஆறு முட்டை அந்தமாதிரி இடும் அந்த முட்டையை வச்சிட்டு நாங்கள் அது வந்து வீட்டாண்டே வந்துட்டு முட்டையலாம் வாங்கியிட்டு போவாங்கள் இப்போ கூட எங்கள் இங்கே தோட்டத்தில் கோழியெல்லாம் வளர்க்கறாங்க அது கோழி கூட இப்போ அது முட்டையிடுது இன்னும் சின்ன குஞ்சிங்கள் கோழிங்கள் எல்லா இருக்குது இப்போ ஆடு இருக்குது ஆடு அது பேர் கோரி கோரா அப்படின்ட்டு பேர் வச்சிட்டு இந்த பசங்கள்லாம் விளாடுவாங்கள் அதுக்கு கீரை அது இது எல்லாம் போடுவாங்கள் கோழிக்கு வந்துட்டு இது அது தே கோழியோட உணவே வேற இருக்கும் அது வாங்கிட்டு வந்து போடுவாங்கள் அது போட்டு கோழியை வளர்க்கிறாங்க வளத்தி அது முட்டை வந்து கரண்ட்ல வச்சி முட்டை குஞ்சு வர மாதிரி அது ஆவி கொடுத்தி அந்த கரண்ட்ல வச்சிட்டு குஞ்சு வர்றதுக்கு முட்டை வச்சி இது பண்ணுறாங்க அது